நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்துருந்திங்கன்னா பெட்டுக்குள்ளே கவர் பெட் ஷீட்டு அது வந்து நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஏன்னால் வந்து ரொம்ப பெட்டு இல்லாமல் வந்து நாங்கள் அந் பெட் மேலேயே பாய் போட்டு படுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது அதுக்கொரு கவர் இருந்தால் அழுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்து நான் அதை ஆர்ட்ரு பண்ணிணேன் ஆர்ட்ரு பண்ணப்போ தான் ஒரு ஒன் வீக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சி அது மாதிரி ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து எனக்கு வந்து அது டெலிவரி ஆச்சு ஸோ வந்து நான் ரெட் கலரில் நல்ல ப்யூர் ரெட்டு ப்ளட் ரெட்டில் வந்து நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதே மாதிரியே வந்து எனக்கு அதே கலர்லேயே சேம்லேயே வந்து இப்போ வந்து இப்போ ப்யூர் ரெட்லேயே வந்து அது வந்து கிடச்சிருந்துச்சி அப்புறம் வந்து அதில் வந்து ஃபுல்லாகவே டிசைன்னு ஒர்க்கு வந்து பிங்க்கு பிங்க் கலரில் வந்து ரோஸ் போட்டிருந்த பிங்க் கலரில் இருந்தது அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு